ஆ ஹலோ யாரு ஆ ஆமாம் வார்டு கவுன்சிலர் தான் ஆ சொல்லுங்கள் யாருனு ரீக்கன்ஸ்ட்ரக் பண்ண இன்னும் ஏன் சார் ஆகலிங்களா ஓ இப்போது உடனே சரி பண்ணனுமா சரிமா நான் ஏ யாரையா வரச் சொல்கிறேன் நீங்கள் யாராவது பேசமால் வேற யாராவது எலக்ட்ரீஷனோ இல்லை ப்ளம்பரை வச்சு அதை சரி பண்ணிடுங்கம்மா நாங்கள் வேணால் பேப் பண்ணிடுறோம் அதுக்குள்ளதை ஆ எந்த ஏரியாம்மா அண்ணா நகருக்கிட்டகையா சரிமா ஆ என்றைல இருந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது ஆ ஓ ஓகேமா நாங்கள் சரி பண்ணிகிறோம்மா தேங்க்யூமா ம்